மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரம் அஞ்சு பதினொன்று டூ தௌசண்ட் டூ டென் டுவெல் டூ தௌசண்ட் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பத்து ஏழாந்தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு